குழந்தைகளோட வளர்ச்சிக்கு டிவி மற்றும் ஆன்லைனில் வந்து அதிகமாக இலவச கல்வி உள்ளடக்கம் கிடைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இது கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து வெறும் வகுப்பறை கல்வி மட்டுமே பத்தாது ஸோ அதை டிவி மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ இந்த கல்வியை வந்து கொடுக்கிறப்போ இன்னும் நிறையாவும் கற்றுக்கிடுவாங்க ஈஸியாகவும் கற்றுக்கிடுவாங்க இதை வந்து நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துலயே இதை பற்றி நம்ம இந்த ஆன்லைனில் கத்துக்கிடுதையும் டிவி மூலமாக கத்துக்கிடுதையும் நிறையா அனுப்பவமாக தெரிஞ்சுகிட்டோம் ஸோ அந்த ஆன்லைன் எஜுகேஷன் அண்டு டிவி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ச்சுர் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேணும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேந்து நடத்திட்டு இருக்கிற கல்வி தொலைக்காட்சி வந்து நான் ஃபால்லோவ் பண்றேன் அதேமாதிரி இணையதளங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு வந்து ஒரு இலவசமான இணையதளங்கள் வந்து எதுவும் இல்லை பட் பிரைவேட்டாக நிறைய இணையதளங்கள் இருக்குது பட் இதுமாதிரி இலவச இணையதளங்கள் வந்து இந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நிறையா வந்து கன்டென்ட் வந்து கொடுக்கணும் ஸோ அதுதான் என்னோட விருப்பு வெறுப்பா இருக்குது இதில்